அதிக எண்ணிக்கையிலான பேர் இருக்கும் போது ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க கூடாதுங்க ஏன்னா வர்றவுங்க எல்லாருமே உக்காந்து சாப்பிடுட்டு போகிறது தான் பார்ப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன்னு எடுத்துட்டீங்கன்னா வர்றவங்கள்லாம் உக்காந்து சாப்புடுறது தான் பார்ப்பாங்க கூடமாட வேலை செய்யிற யோசனை யாருக்குமே வராது அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா சாதம் குழம்பு அதாவது பருப்பு சாம்பார் ரசம் வத்த குழம்பு அதுக்கப்புறம் பொரியல் எதன்னா ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பொரியல் ஒரு உளுத்தை வடை வா நம்ம அரேஞ்ச் பண்ணி தர்ணும் அது இல்லாது பார்த்தீங்கன்னா துணி அவங்களுக்கும் சேர்த்தி டிரெஸ் எடுத்துகிட்டு வர்ணும் ஏன்னா இங்கே வந்து எப் பெரியவங்களுக்கு அவங்க பார்த்ததுமே இத்தனை எங்கன போனேன் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதனால் நீங்கள் எப்போயும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் ஜனங்க இருக்கும் போது ஸ் பருப்பு குழம்பு சாதம் ரசம் அப்பளம் வடை இதை மட்டுமே மெயின்டென் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சரியாக போகும்